எங்கள் வீட்டில் சாம்பார் செய்யும் போது பருப்பெல்லாம் கொஞ்சோண்டு நான் போட்டு காய்கறிகள் நல்லா சேர்த்து கொஞ்சம் சீரகம் பூண்டு இதெல்லாம் அதிகமாக தட்டிப் போட்டு நான் சாம்பார் பொடியெல்லாம் சேத்துறதினால கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்குங்க அதேமாதிரி கறிக்குழம்பு செய்யும் போதும் அப்டித்தான் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆட்டி குழம்பு வைக்கிறதுனால அதுவும் சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்கறிகள் செய்யும் போதும் அப்டித்தான் சாம்பார் பொடி இப்படி கறி மசாலா பொடி பொடிகள் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக சுவை கிடைக்குங்க மீன் குழம்பு செய்யும் போதும் நான் ஆட்டி காய்ச்சுவோம் ஆட்டி காய்ச்சும் போது குழம்பு நல்லா ருசியாக வர்றதுக்கு கொஞ்சம் பூண்டெல்லாம் அதிகமாக போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோமுன்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்குங்க